கல்வித்துறையில் வந்து நிறையா மொழிகளை கொண்டு வர வேணும் தமிழ் இங்கிலீஸ் மட்டும் இல்லாமல் நிறையா இப்போ வந்து பேசிக்கா யுபிஎஸ்சி யுபிஎஸ்சி புக்கு வேறு சிலபஸ்ஸு ந ஸ்டேட் போர்டில் உள்ள புக்கு வந்து வேறு சிலபஸ்ஸாக இருக்குது ஸோ யுபிஎஸ்சி உள்ளே புக்கில் வந்து நிறையா சிலபஸ்ஸு வெளியில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி நிறையா மொழிகளை வந்து கற்றுக்கலாம் ஆனால் ஸ்டேட் போர்டில் அப்படில்ல தமிழ் இங்கிலீஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ இது ஸ்டேட் போர்ட்லையும் என்னென்ன என்னென்ன மொழிகள் வந்து கொண் அ நிறைய லாங்குவேஜஸ் உள்ளே கொண்டு வந்து வெளியே நடக்கிற என்னென்ன அரசியல் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே நாலேஜ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இது பண்ணிணா நல்லா இருக்கும் கல்வியின் தரத்தை உயர்க்கங்க இந்த மாதிரி நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்தால் கல்வியின் தரம் உயரும் எல்லோருமே படிக்க வரணும் நார்மல் பீப்பிள்ஸ் மட்டும் இல்லாமல் ரொம்ப ஏழையா இருந்தவங்க குடியுரிமை இல்லாமல் ஆதார் கார்டு இல்லாதவங்க கூட அந்த மாதிரி உள்ள பீப்பிள்ஸ் கூட படிக்க வந்தா நிறையா பேர் படிப்பு படிப்பால் படித்து நிறைய பேர் முன்னேற முடியும் இந்த மாதிரி மொழிகளை கொண்டு வரும்போது வே அடு நான் அதர் நாட்டு அதர் கண்ட்ரீஸுக்கு போகும்போது தயக்கம் இல்லாமல் நிறையா பேச முடியும் நம்மளால் இங்கிலீஸ் அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஸ் ம மட்டும் வச்சுருந்தாலும் பற்றாது வேறு லாங்குவேஜ் அதர் லாங்குவேஜ் மராத்தி ஹிந்தி மலையாளம் நிறைய லாங்குவேஜுகளை வந்து அதில் வச்சுருந்து நிறையா நிறையா அதில் வச்சுருந்தோம்னா நல்லா படித்து வேறு அதர் கண்ட்ரீஸ் போகும்போது நிறையா பேசி நம்ம அதர் பீப்பிள்ஸோடு நல்லா கொலாப்ரேட் ஆக முடியும் ஸோ தைரியமாகவும் ஒரு ஒரு கான்வர்சேஸன் நடந்தாலும் ஒரு ப்ரசன்டேஸன் இது பண்ணிணாலும் தைரியமாகவும் அதில் வந்து எடுத்து நம்மளால் நடத்த முடியும் என்ன மாதிரி இந்த எல்லாமே தமிழ் இங்கிலீஸ் மட்டும் இல்லாமல் வேறு மலையாளம் ஹிந்தி இந்த மாதிரி இருந்தாலும் வேறு கண்ட்ரீஸ் போய் தைரியமாக பேசி அந்த பீப்பிளோடு கொலாப்ரேட் ஆகி கான்வர்சேஸன் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ கல்வியில் வந்து நான் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் ஸ ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சென்ட்ரல் போர்டாக இருந்தாலும் அதை எல்லோரும் ஈக்குவலாக கொண்டு வந்தால் எல்லா மாணவர்களும் பயனுடையதாக இருக்கும்